ஆ ஆமாங்க நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க நான் சரிங்க சரிங்க ஆ காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுங்க நைட்டில் தான் வந்து லோட் இறங்குச்சிங்க ஊட்டியிலிருந்து ஆ என்னென்ன வேணும்ங்க

சரிங்க சரிங்க ஈவினிங் ஆகிருங்களா நீங்கள் வர்றதுக்கு சரிங்க சரி ஓகேங்க கட்டாயமாகங்க இது ஓகேங்க இது தக்காளி இது கிலோ வந்து ஒரு முப்பத்தஞ்சிருபாங்க கிலோ கேரட் வேணும்ங்களா கேரட் தானே சொன்னீங்க சரி கேரட் வந்து நாற்பதுருவா ம் நாற்பதுருவா வரும்ங்க கத்திரிக்காய் வந்து நாற்பத்தஞ்சிருவா வரும்ங்க ஒரு கிலோ உருளகிழங்கு இருபத்தி எட்ருபா வரும்ங்க சரிங்க ம் ஆ சரிங்க ஓகே நீங்கள் அமௌண்ட் போட்டுவிடுங்க நான் பேக் பண்ணி வெச்சிடுறேன் நீங்கள் ஈவினிங் போகும்போது வந்து அப்டியே வந்து வாங்கிக்கங்க ஓகேங்க சரிங்க